ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எல்லாேரோடையும் வந்து நெருக்கமாக இருக்கிறது காலேஜு படித்தவங்க தான் நெருக்கமாக நெருக்கமாக இருக்காங்க ஸ்கூலில் இருக்கறவங்க அப்பப்போ ப பார்த்தா பேசுவாங்களே தவிர ரொம்ப நெருக்கம் நெருக்கமாக இல்லை காலேஜ் படித்தவங்க வந்து நெருக்கமாக இருக்காங்க என் வீட்டில் விஷயம்னா வராங்க என் கல்யாணத்துக்கு வந்தாங்க அதுமாதிரி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தாங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு பக்கத்தில் இருந்தாங்க அப்பா இறந்தப்ப கூ வந்தால் வந்தாங்க நண்பர்கள் வந்து பெஸ்ட்டு நண்பர்கள்னால் அது காலேஜ் படிச்சப்போ இருந்த நண்பர் நண்பர்கள் தான் பெஸ்ட்டு இருக்கறதுலேயே பெஸ்ட் நண்பர்கள் ஏன்னால் அது வந்து அவங்க தான் வந்து எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்ச வளர்ச்சி அடைஞ்சவுங்க நம்மளை ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க நேசிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்காங்க உதவிகரமாகவும் உதவி பண்ணுற மனிதர்களாக இருக்காங்க சின்ன வயசில் படித்தவங்க வந்து வளர்ச்சி அடைந்த பிறகு மறந்துடுறான் மறந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப பெருசு பெருசு பெருசாக பெருசு பெருசுப்படுத்துவது இல்லை இவங்களுக்கு இந்த பக்குவம் இருக்குது இப்போ இந்த கல்லூரி பருவம் வந்து இதுதான் பக்கு பக்குவப்பட்ட பருவம் எது நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்ச புரிஞ்ச ப புரிஞ்சுக்கிற பருவம் கலந்து பேசிக்கிற பருவம் அவங்க வந்து அப்பப்போ அந்த அந்தந்த கட்டத்தில் பழகின பழகுனால் அந்த பழக்கம் இன்னும் நீ நீடிக்குது நம்ம லைஃப் லாங் வரைக்கும் நீடிக்கும் என் கூட படித்த பச பையன் ரெண்டு மூணு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னுமும் பேசிட்டுருக்காங்க என் கூட ஃப்ரெண்டு என் குடும்பத்தில் எல்லா விஷயத்துக்கும் வந்துடுறாங்க எல்லா அவங்க வீட்டில் எதாக இருந்தாலும் என்னை என்னை கூப்பிடுறாங்க நானும் போ போவேன் அதேமாதிரி ஏதாவது ஒரு துன்பங்கள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் சந்தோஷங்கள் வரும்போதும் அதில் கலந்துக்கக்கூடிய கலந்துப்பாங்க அப்புறம் பங்கெடுத்துக்க பங்கெடுத்துக்கிறாங்க பேசி கொஞ்சம் ஆறுதலாக பேசுவாங்க சில விஷயங்கள்லாம் மனது விட்டு ஸ் பேச முடியாத விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள்ட்ட பேச நண்பர்கள்கிட்ட பே பே பேச பேசுகிற பேசக்கூடிய நிலமை அங்கே இருக்குது அவங்களும் புரிஞ்சுட்டு இப்போ அதுக்கு பதில் சொல்கிறான் பதில் சொல்கிறாங்க பெஸ்ட்டு லைஃப்புக்கு வந்து உதாரணமாக யாரை சொல்லுவேன்னால் நண்பர்கள் சொல்லுவேன் கல்லூரி நண்பர்கள் சொல்லணும் சொல்லாமா அவங்க வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தக்கூடிய நண்பர்களாகவும் உற உறவாகவும் ந ந சகோதரராகவும் இருக்காங்க அந்த கல்லூரி இப்போ கல்லூரியில் படித்த நண்பர்கள் அவங்கள மறக்கவும் முடியல அவங்கள மறுக்கவும் முடியல எல்லா விதத்துலேயும் நமக்கு உதவியாக இருக்காங்க உதவியாக இருக்காங்க